சார் எங்கே தான் அனுமதி சீட்டு வாங்காமல் யார் அனுப்புகிறாங்க சொல்லுங்கள் அது அது அருங்காட்சியகம் பொருட்காட்சி கோவில் அதெல்லாம் மக்கள் போய் பார்க்குறதுக்காகங்க இடைல இருக்கறவங்க எங்கே பார்க்க விடுறாங்க சாமியை பார்க்கறதுக்கே மா கோ காசு போட்டால் தான் போக முடிகிற காலக்கட்டத்துக்கு நம்ம தள்ளி இருக்கோம் இல்லை இப்பெலாம் ஆன்லைன் பேமெண்டு அது இதுன்னு சொல்லிட்டு சா காசேதான் கடவுள்னால் சும்மாவா சொல்லியிருக்காங்க இப்போ காசே தான் கடவுள் இல்லை கடவுளை பார்க்கணும்னா காசு கையில் வச்சுருந்தா மட்டும் தான் போக முடியும் அப்போ இது எல்லாத்துக்குமே காசுதாங்க சார் வேணும் அப்புறம் அதுக்கு முன் அனுமதி என்ன பின் அனுமதி என்ன எல்லாத்துக்குமே அனுமதி கேட்டு தான் யார்தான் யாரை போய் உடனே பார்க்க முடியுது எல்லாத்துக்கும் பர்மிஷன் போட்டு தான் அது மாதிரி எல்லாத்துக்குமே அனுமதி தாங்க சார் வேணும்